ஆமாங்க நீங்கள் யாருங்க ஆ உங்கள் பேருமா ம் சொல்லுங்கம்மா என்ன வேணும் சரிங்க ம் சரிங்க சந்தோஷம் வாங்க ஒரு கிலோமீட்டருக்கு வந்த நாங்கள் பதினைஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம்மா கிலோமீட்டர் பேசிக்கில் தான் இப்போது பேசிட்டு இருக்கோம் ம் எத்தனை பேர் வர்றீங்க அப்போ ஒரு ட்ராவல்ஸு மினி ட்ராவல்ஸ் போதுங்களா சரிங்கம்மா உங்ளுக்கு வண்டி எப்படி நல்லா மார்டனாக வேணுமா இல்லை முன்னே இருந்த பழைய ஆர்டினரி மாதிரி வேணும்ங்களா பழசே போதுங்களா சரிங்கம்மா என்னைக்கி போகிறதா சொன்னிங்க ஆ டைம்மா ஆ சரிங்க

ஆ எங்கக்கிட்டே இருக்கிறவங்கள்லாம் வெல் ட்ரைனிங் ட்ரைவர் தான்ம்மா ஆனால் நீங்கள் எட்டு மணிக்கு இங்கே பூஜைக்கு வரணும்ன்றிங்க அப்போ நாங்கள் ஏழு மணிக்கு வந்தால் ஒன் ஹவர்ல வர்றது கஷ்டம் ட்ராஃபிக்கு அந்தமாதிரி ஒரு சில எதாவது இது நடக்கும் அதனால நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு வண்டியை அனுப்பிடுறோம் நீங்கள் என்னென்ன தேவையோ எல்லாம் முன்னாடியே எடுத்து வைச்சிக்கோங்க ஒரு அரமணி நேரம் முன்னாடி வந்தாக்கூட நல்லது தானேம்மா முன்னாடியே வந்து சாமி கோவில்கிட்ட அர்ச்சனை பண்ணுறது அது இது டோக்கன் வாங்கணும் அதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா அதனால நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு அனுப்பிடுறோம் எனக்கு அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்களா இல்லை சென்ட் பண்ணிடுறீங்களா சரிங்கம்மா அட்வான்ஸ் வந்து கொஞ்சம் பே பண்ணிவிடுங்க எப்படி நேரில் வந்து கொடுப்பீங்களா இல்லை அப்படி என்னோட மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுறீங்களா கூகுள் சரிங்கம்மா ஒரு ரெண்டாயிரம் வந்து கூகுள் பே பண்ணிவிடுங்க அட்வான்ஸு உங்கள் பேரை எழுதி வைச்சிக்கிறன் காலையில் ஆறு மணிக்கு வண்டி வந்துடும் நீங்கள் ரெடியாக இருங்க அப்படியே கொஞ்சம் டைம் கெடச்சிச்சினாக்கூட இங்கே எங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்கில் இருக்கிற சில வேறு கோவில் கூட காட்ட சொல்றேங்கம்மா சரிங்கம்மா தேங்க்யூ